எங்கள் வீடு அந்த காலத்தில் உள்ள மிக பெரிய ஓட்டு வீடு பெரிய வீடு திண்ணை வச்சு முற்றம் வெச்ச வீடு அந்த காலத்தில் எங்கள் தாத்தா கட்டின வீடு அது இன்னுமும் அப்படியே இருக்குது பெரிய ப்ளேஸ்ஸு அதில் வந்து நிறைய மரம்லாம் வச்சுருப்போம் அதனால பறவைக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம் எனிடைமும் பறவை சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அது கேக்காம நாள் ஒரு நாள் கூட இருக்காது எப்பயும் ஏதோ ஒரு சவுண்டு ஏதோ ஒரு பறவை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நாங்கள் கிட்டக்க வர வைக்கணும் அப்டிங்குறத்துக்கெல்லாம் ஒரு இதுவும் வேணாம் என்னென்னா அரிசியை கொஞ்சம் அது முன்னாடி தூவி போட்டாலே போதும் எல்லாம் வந்துடும் வந்துட்டுனா போதும் அது எல்லாத்தையும் அணில் குருவி தவிட்டு குருவி மரங்கொத்தி மயில் கிளி பச்சைக்கிளி புறா பக்கத்துலேயே வயல் இருக்கு அங்கே வந்து கொக்கு அங்கே கொக்கு வண்டியை ஓட்டிட்டுருப்பாங்க எங்கள் அப்பா உழுது ஓட்டுவாங்க ஓட்டும் போது கொக்கு வந்து நிற்கும் அதில் உள்ள புழுவெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு நிற்கும் அது எல்லாம் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அதலாம் பார்க்கும் போது அப்படி ஒரு அற்புதமான காட்சியெல்லாம் எங்கள் ஊர் சைடு நடக்கும் எங்கள் ஊர் சைடு எங்கள் வீட்டில் வந்து எப்படினா டிப்ஸ் என்ன ஒரே டிப்ஸ் என்னன்னா பறவையை கொண்டு வர்றதுக்கு அரிசியை தூவி போடுறது அது முன்னாடி பக்கத்துலேயே வந்து தண்ணி வெச்சிடுறது காக்காவை கூப்பிட்றத்துக்கு கா கா கான்னு கூப்பிட்டா அது வந்துடும் அதுக்கு சாப்பாடு வைக்கிறது அது தான் ஆனால் செம்மையாக இருக்கும் நிறையா பறவைகள்லாம் பறந்து வரும் போது ஒன்றுக்கொன்னு அடித்துக்காம அழகா சாப்பிட்டுட்டு அம்மா பறவை அதோட பிள்ளைக்கு அழகா அந்த உணவை எடுத்துட்டு போய்ட்டு அதுக்கு கொடுக்கும் அதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து நிறையா மயில் இருக்குது மயில் வந்து வயல் பக்கத்துலேயே வயல் வயல்லேருந்து வரும் வயல் வீடு எல்லாம் பக்கமாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறது நாங்கள் வளக்கிறா மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தான் நாங்கள் தான் வளக்கிறோம் ஏன்னா அது பண்ணுற அட்டகாசெல்லாம் தாங்க முடியாது அப்படி ஒரு அட்டகாசம் பண்ணும் பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு எடுத்து வச்சு இரைய சாப்பிட்டுக்கிட்டே வரும் அப்படியே எங்கள் வீட்டு ஓட்டு மேலே ஏறிடும் ஏறிட்டு நாங்கள் ஏதாவது சோன்னு சொன்னால் போதும் பறந்துக்கிட்டு போய் ஓட்டெல்லாம் தள்ளி விட்ரும் தள்ளி விட்டுட்டுனா அவ்வளோ தான் மழை காலத்தில் தான் ரொம்ப கஷ்டமாக ஆகிடும் அந்த டைம்மு அப்பறம் மழை பெய்ஞ்சிதுன்னா வீடு வந்து தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சுடும் ஒழுவ ஆரம்பிச்சுடும் அதில் சில்னஸ் ஆகிடும் அது மாதிரி அதனால வந்து நம்ம வந்து பறவைகளை வந்து என்றைக்குமே வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா பறவைகள் இல்லைனா நம்ம இல்லை அதனால் தான் நாங்கள் அது எங்கள் விவசாயம் குடும்பத்திலலாம் வந்து மயிலெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நிறைய வந்து பாம்பு எல்லாம் வந்து கொத்தி சாப்பிடும் வயலில் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்கறதுனால அதில் எல்லாம் எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது எல்லாம் சந்தோஷமாக வந்து நாங்கள்லாம் ஏற்றுப்போம் அதெல்லாம் அதுங்க என்ன இடஞ்சல் பண்ணாலும் நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து இப்படி பண்ணுதே போகுதே இதுக்கு ஏதா வழி பண்ணணும் அப்படி எதுவுமே பண்ண மாட்டோம் அதெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுப்போம் எப்பயுமே இந்த மாதிரிலாம் வரும் பண்ணும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும் ஓட்ட தள்ளுறது போகிறது இதெல்லாம் நிறையா பண்ணும் ஆனால் நாங்கள் அதை அது வரக்கூடாதுன்னு அதை மறுத்து நாங்கள் எதுவுமே எதிர்த்து நாங்கள் எதுவுமே பண்ணது இல்லை நாங்கள் எப்படி இங்கே இருக்கிறமோ அது மாதிரி அது அங்கே இருக்குது அது வேறு எங்கே போகும் அது கிராமம்னா நாங்களும் கிராமத்தில் தான் இருக்கோம் அதுவும் அந்த இடத்துல தான் இருக்கும் அங்கே தான் இருக்கணும் மெயினாக ஏன்னா விவசாயிகளுக்கு முக்கியம் வந்து மற்ற மனுஷங்களை விட வந்து அவங்க ரொம்ப நம்புறது வந்து அந்த இயற்கையான உள்ள விஷயந்தான் இயற்கைன்னு பார்த்தா பறவைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப நம்புகிறாங்க பறவைகள் வெயில் ரொம்ப நம்புகிறாங்க தண்ணீரை ரொம்ப நம்புகிறாங்க ஸோ விவசாயிகள் வந்து மக்களை நம்புறதை விட இயற்கையை ரொம்ப நம்புகிறாங்க வெயில் வேணும் ஒரு கட்டத்துக்கு வெயில் வேணும் விவசாயத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மழை வேணும் ஒரு கட்டத்துக்கு ரெகுலராக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும் போரில் ஒரு கட்டத்துக்கு பறவை வேணும் அந்த மாதிரி அது இல்லைனா விவசாயம் இல்லை எங்கள் சைடு அது தான் முக்கியம் வேறு என்ன வரும் நிறைய புறா வரும் இங்கே நாங்கள் எங்கள் வீட்லேயே புறாலாம் நிறைய வளர்ப்போம் அது வரும் அதுக்கு எல்லாம் வந்து அரிசி போட்டால் போதும் அது பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சுட்டு அது பாட்டுக்கு போய்ட்டே இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து நிறையா கோழிலாம் வளக்கிறோம் கோழிலாம் சூப்பராக அழகா சொன்ன பேச்சை கேட்கும் அதுக்குன்னு எங்கள் அம்மா ஒரு சவுண்டு வச்சுருப்பாங்க அந்த சவுண்டை போட்டோம்னா போதும் டக்குன்னு வந்துடும் அது அது எங்கள் அம்மா அந்த மாதிரி போட்டு பழக்கி வச்சுருக்காங்க அந்த சவுண்டு கொடுத்தோம்னா அது டக்குன்னு வந்து நிற்கும் இதுனா அது அதோட கொழந்தைகள நம்ம தூக்க போனோம்னா அப்படியே மேலலே ஏறிட்டு வந்துடும் கொத்துறதுக்கு அந்த மாதிரியான சேட்டையெல்லாம் பண்ணும் நல்லா இருக்கும் பாக்கிறத்துக்கு